இப்போ நான் பார்க்கற வேலை பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு மோட்டர் மெக்கானிக்கு அங்க ஒர்க்ஷாப்பில் நான் வேலை பார்த்துக்கிட்டுருப்பேன் டெய்லியும் ஒரு மோட்ரு பேரிங் கழட்டி மாட்டுவது அதை க்ளீன் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு ஷாஃப்ட் ஏதாச்சும் போயிருந்துச்சுன்னால் லேத்தில் விட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டுருந்தேங்க ஒரு நாள் அப்பறம் என்னாச்சுன்னா அந்த லேத்தில் விட்டு பண்ணிக்கிட்டுருக்கப்போ அந்த ஷாஃப்ட்டு லைட்டாக பெண்ட் ஆயிடுச்சு பெண்ட் ஆனவொடன்ன அந்த மோட்டரில் அந்த ஷாஃப்ட்டு போகல அய்யய்யோ என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு மொதலாளி பார்த்தா திட்டுவாரே அப்படின்னு நெனச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் நிற்பாட்டிட்டு சித்த நேரம் வெயிட் பண்ணிணேன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அந்த ஷாஃப்ட்டை மட்டும் வச்சுருந்தேன் அப்புறம் என்ன பண்ணிணேன் அந்த ஷாஃப்ட்டு மட்டும் என் ஃப்ரெண்ட்டை கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாரி ஆயிடுச்சுடா ஷாஃப்ட்டு பெண்ட்டாயிடுச்சு இதை வெளியில் வாங்கணும்னால் இது ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறோம் அதுக்கப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அது என் ஃப்ரெண்ட்டு ஒரு ஐடியா கொடுத்தான் இதை லைட்டாக ஹீட் பண்ணி லைட்டாக ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டம்னா இது சரியாகிடும் ஆனால் முதலாளி இல்லாத நேரத்தில் அதை பண்ணணும் இது பைசான்ஸ் தான் அப்படின்னான் சரின்ட்டு அப்புறம் என் ஃப்ரெண்ட்டை கூப்பிட்டுக்கிட்டு அதை ஹீட் பண்ணி லைட்டாக ஸ்ட்ரைட் பண்ணிணோம் அதுக்கப்புறோம் லேத்தில் விட்டோன்ன கொஞ்சம் ஒரு மைனஸ்ஸு அந்த மாதிரி லெவலில் தான் கொஞ்சம் டிஃப்ரண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிணோம் ஓகேன்ட்டு மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணிப் பார்த்தோம் அது கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு அய்யோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னடா இது நம்ப இப்படி பண்ணியிருந்தோமே நல்லவேளை இப்படி ஆயிருச்சேன்ட்டு என் ஃப்ரெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸுன்னு சொல்லிட்டு அப்புறம் மாட்டினோம் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்புறம் மோட்டர ரன் பண்ணி பார்த்தோம் நல்லா ஹண்ட்ரட் பர்சண்ட்டேஜி சூப்பராக ரன் ஆச்சு அதுக்கப்புறோம் இந்த இதை நான் முதலாளிக்கு சொன்னோம்னாலும் புதுசு வாங்கிப் போட்டிருப்பாரு இல்லைன்னா இதாகிருக்கும் திட்டியிருப்பாரு நம்பளை என் ஃப்ரெண்ட்டு சொன்னவொடன்ன டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி இதை சமாளித்தது பெரிய விஷயோம் இதுதான் என் வாழ்க்கையில ரொம்ப ஒரு இக்கட்டானதாக இருந்தாலும் சரி பண்ணிணோம் இது தான்